எனது ச பெர்த் சர்டிஃபிக்கேட்டில் ஒரு சிறிய தவறு ஒன்று நடந்தது அதை நாங்கள் சரி செய்றக்கு நாங்கள் தாலுகா பலமுறை விஓகிட்டயும் அவங்ககிட்டேயும் எல்லா அலைஞ்சு எங்களுக்கு சரியானபடி தகவல் கிடைக்கல தாலுகா ஆஃபீஸ் போய் அவங்ககிட்டே போய் கேட்டு அவங்களாலும் சரியான படிக்கி தகவல் தராததனால எங்களுக்குப் பெரிய தலைவலி அலைச்சல் அதிகம் எங்களுக்கு இதை வந்து எங்கே போய் கேட்டு யார்கிட்டே எப்படி செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை பலமுறை கேட்டுத் தேடி அலைஞ்சி தாலுகா ஆஃபீஸ்த்துல போய் ஒரு சில இடத்துல பல மணி நேரம் நின்று சலித்துப் போய் அந்த நிதுவ அந்தப் பிழையை திருத்திக் கொண்டுட்டு வருங்கில்லயும் எங்களுக்குப் பெரிய சிரமமாக போச்சு